யாருங்க ஆமாங்க மா சரிங்க சரிங்க

ஆ சரிங்க டேமேஜெலாம் இருக்காது மா ஆ நல்ல குவாலிட்டி தான் இல்லை இல்லை அது மாதிரிலாம் இருக்காது பிரைஸ் வந்து நார்மல் பிரைஸ் தான் மா ரொம்ப ஹையெல்லாம் கிடையாது எல்லா ஸ்டே ஸ்டேஸ்னரிலெயும் கிடைக்கிற மாதிரி தான் கரெக்டான இங்கேயும் அதே விலை தான் கூடெலாம் வைக்க மாட்டோம் கரெக்டாக தான் வைப்போம்

ஆ டிஸ்கவுன்டெலாம் உண்டுங்கமா இல்லை டைரக்டாக வந்து வாங்கலாம் ஆன்லைன்லேயும் வாங்கலாம் ரெண்டு இதுலேயும் சிஸ்டமும் இருக்குது எதுக்கு மா

அது மாதிரியான கிடையாது அது மாதிரி கிடையாது நேர்லேயே வந்து வாங்கிட்டு போங்க மா டவுனுள்ளே தானே இருக்கீங்க நேர்லேயே வந்து வாங்கிட்டு போங்க நம்மள்ட்ட தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்குறோம் வண்டி மூலிமா கொண்டு போய் கொடுக்குறோம் ஆனால் இப்போ இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் அது இல்லைங்கமா நேர்லேயே வந்து வாங்கிட்டு போக வேண்டி தான் ஆ வாங்கிக்கலாம் கடை ஓப்பனில் தான் இருக்குது வாங்க

ஆ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வாங்கிட்டு போய்விடலாம் வாங்க ஆ தேங்க்யு மா வச்சுடுங்க